நாங்கள் பவி ஃப்ளாரிஸ்ட்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஆடர் கொடுத்துருந்திங்க இல்லைப்பா ஆ இப்போ நீங்கள் ஆட்ரு கொடுத்த திங்க்ஸ் எல்லாம் வந்து எங்கே டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னால் நாங்கள் அதை கொடுத்துருவோம்ப்பா இன்னும் அகைன் ஒன்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணிடுறிங்களா சொல்லிடுறிங்களா ஓகே மேம் இது உங்களுக்கு கிடைச்சிரும் மேம் நெக்ஸ்ட்டு மேம் கண்டிப்பாக மேம் அதில் வந்து த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் வச்சு நாங்கள் அழகாக க்ராண்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் மேம் நெக்ஸ்ட்டு மேம் மேம் அந்த மாலை அந்த மாதிரிலாம் சொல்லிருந்தீங்கல்ல மேம் அது எந்த ஃப்ளார் வச்சு மேம் உங்களுக்கு வேணும் ஓகேங்க மேம் எஸ் மேம் மேம் அந்த வாசல் டெக்கரேஷன் சொல்லிருந்தீங்கல்ல மேம் அந்த இடத்துலலாம் எந்த மாதிரி ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணணும் மேம் ஆர்டிஃபிஷியலா வெச்சுக்கிலாமா இல்லை நேச்சுரலாகவே வெச்சுக்கிலாமா மேம்

ஓகேங்க மேம் கண்டிப்பாங்க மேம் ஸோ ஃப்ளார்ஸ் வச்சே இந்த ரங்கோலி மேக் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துர்லாம்ல மேம் ஓகேங்க மேம் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள் மேம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துர்லாம் மேம் ஓகேங்க மேம் மேம் இப்போ இதெல்லாம் வந்து எப்போ மேம் நீங்கள் அந்த டைமிங் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம டெலிவரி பண்ணிடலாம் மேம் எந்த டைமிங்கில் உங்களுக்கு வேணும் மேம் பிஃபோர் அந்த மேரேஜ்க்கு பிஃபோர் டேக்குள்ளே நம்ம செஞ்சுர்ணுமா இல்லை அன் அன்றைக்கி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சால் போதுமா மேம் ஓகேங்க மேம் அப்போ நம்ம நாங்கள் பிஃபோராகவே எல்லா இதுவுமே பண்ணி முடிச்சுட்றோம் மேம் மேம் இதுக்கு வந்து எங்களோடய ஃப்ளாரிஸ்ட்லேருந்து பேமெண்ட் பற்றி ஏதாவது பேசுனாங்களா மேம் ஓகே மேம் கண்டிப்பாங்க மேம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா ஆன் த ஸ்பாட்டில் வி ஹேவ் டூ சேஞ்ச் எனி திங்க் அப்படின்னா கூட இமீடியட்லி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேம் நம்ம அப்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேம் ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம்